நான் வந்து ஃப்ளிப்கார்டு யூஸ் பண்ணிகிட்டு இருக்கும் போது ஃப்ளிப்கார்ட்டுல ப்ராடக்ட்லாம் பார்த்துட்டு இருக்கும் போது சரி நம்ம ஒரு நல்ல ப்ரோடக்ட் வாங்கலாம் ஒரு ஹெட்ஃபோன் வாங்கலாம்ன்ட்டு ரொம்ப நாளாக யோஸ்ச்சுட்டே இருந்தேன் சரி ஹெட்ஃபோன் வாங்குறதுக்கு சரி ஒரு நல்ல ஹெட்ஃபோனை பாத்துட்டே இருக்கும்போது சரி ஒரு ஹெட்ஃபோன் நல்லா சூப்பராக இருந்ததினால அந்த ஹெட் பாக்கிறதுக்கு லுக்காக சூப்பராக இருந்ததினால அந்த ஹெட்ஃபோனை வாங்கினேன் ஹெட்ஃபோனை வாங்கிவிட்டு ஒரு த்ரீ டேஸ்லலாம் ஆர்டர் போட்டதுக்கப்பறோம் ஒரு த்ரீ டேஸ்லலாம் ஹெட்ஃபோன் வந்திருச்சி சரி வந்த ஒடனே யூஸ் பண்ணி பார்த்தேன் ஒரு ஒன் வீக் நல்லா இருந்துச்சி அதுக்கப்பறம் அது உடைய குவாலிட்டி குறைய ஆரம்மிச்சி அதாவது சவுண்ட் எஃபெக்ட்லாம் கம்மியாச்சு பர்ஸ்ட்டு இருந்த மாதிரி இல்லாமல் கொஞ்சம் சவுண்ட் எஃபெக்ட்லாம் கம்மியானதினால நான் வந்து ஏன்டா ஆர்ட்ரு பண்ணிணோம் அப்டின்னு நெனைச்சி யோஸ்ச்சுட்டு இருந்தேன் இதை தான் நான் நெகட்டிவாக நெனைச்சிட்டுருந்தேன்